என்னோடய சாதனையாக நான் எதை பாக்கறேன்னா வந்து நான் வந்து நல்லா படித்து முடித்துட்டு நான் வந்து ஒரு ரேங்க் ஹோல்டராக இருக்கணுன்னு நான் எப்போமே ஃபர்ஸ்ட்டு இருக்கணுன்னு நான் ஆசைப்படுவேன் அது எல்லாருமே ஆசப்படற ஒன்று தான் நானும் அப்படி தான் ஒன்று ஆசைப்படுவேன் நான் வந்து எல்லாரோடேயும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் யூனிக்காக இருக்கணும் நான் நினைப்பேன் ஸோ வந்து நான் வந்து என்ன சொல்லணுனா வந்து டிகிரியலாம் வந்து ரேங்க் ஹோல்டராக வாங்கணும் கோல்டு மெடல் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு ரேங்க் ஹோல்டரில் ஒரு ஆளாக இருக்கணுன்னு நினப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து அதோடய இதோட பெரிய சாதனை என்னென்னால் என்னோட வந்து ஆம்பிஷன் தான் என்னுடைய ஆம்பிஷன்னு பார்த்தீன்னா ஐஏஎஸ் ஆஃபிஸர் தான் ஸோ நான் வந்து நான் வந்து ஒரு நாள் நல்ல ஆஃபி ஐஏஎஸ் ஆஃபிஸராக ஆகணும் அதுதான் என்னோட எயிம் ஸோ அது வந்து நான் எப்படி ஆதா அதுதாங்க என்னுடைய நான் வந்து என்னுடைய லைஃப்பில் அதுதான் வந்து என்னுடைய மிகப்பெரிய சாதனையாக அது தான் நான் சொல்லுவேன் நான் வந் என்னுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் என்னுடைய எயிம் அச்சீவ் பண்ணணும் அது என்லாமே ஒன்று தான் அதுதான் ஐஏஎஸ் ஆஃபிஸர் தான் ஸோ நான் வந்து நான் ஒரு நல்ல கலெக்ட்ராஃபிஸராக ஆவேன் நல்லா வந்து எல்லாருக்கும் சேவை செய்வேன் எஸ்பெஷ்லி எங்கள் ஊருக்கு பார்த்தீன்னா எங்கள் ஊரில் வந்து ரோடுலாம் வந்து ஒழுங்காக இருக்காது ஸோ எத் நான் வந்து இப்போயிலந்தே நான் எனக்கு சின்ன வயசுலருந்தே எனக்கு ஐஏஎஸ் ஆஃபிஸர் தான் இது அது எதனால வந்துச்சின்னு எனக்கு தெரில பட் ஆனால் நான் ஒரு நல்ல ஆஃபிஸராக இருப்பேன்னு எனக்கு ஓ கண்டிப்பாக வந்து நான் நினைக்கிறேன் எங்கள் ஊருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஊருக்குமே நான் வந்து செய்வேன் எந்த டிஸ்டிகில் என்னை போட்டிருக்காங்களோ அந்த டிஸ்டிக்கு நான் வந்து கரெக்டாக இருப்பேன் அது தான் வந்து என்னுடைய லைஃப் அச்சீவ்மண்ட் என்னுடைய சாதனையே அது தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப பெருமைப்படுறன்னா அது வந்து நான் நல்ல ஒரு கலெக்ட்ரு ஆஃபிஸராக இருக்கிறது தான் வந்து என்னுடைய வந்து சாதனையே நான் அதுக்கான முயற்சியை கண்டிப்பாக என் லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வெச்சிட்டிருக்கேன் நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஐஏஎஸ் ஆஃபிஸராக ஆவே ஸோ இதுதான் இதுதான் என்னுடைய ரொம்ப பெருமையான விஷியம்